வாசலில் பார்த்தீங்கனா மாட்டு சாணம் வந்து அந்த காலத்தில் இருந்து தெளிப்பாங்க எதனால் அதை தெளிக்கிறோம் அப்படினா அதுவந்து வாசலில் வந்து ஏதாவது விஷ பூச்சி பூச்சிபொட்டுல்லாம் இருந்துச்சு எறும்புல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து செத்துவிடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வாசலில் வந்து மாட்டு சாணத்தை தெளிப்போம் மாட்டு சாணம் மஞ்சள்ல்லாம் தெளிப்போம் காரணம் வந்து அது வந்து ஆன்டி ஆன்டி இது கிளீனிக் அதாவது சொல்லுவாங்கள்லே அந்த மாதிரி ஏதோ வந்து அந்த மருந்து பூச்சில்லாம் சாக அடிச்சிடும் பூச்சிபொட்டு வராது பாம்பு வந்தால் கூட சட்டென்னு ஏறி வராது அப்படிங்கிறதுனால வாசலில் வந்து மாட்டு சாணம் தெளிப்போம் இப்போல்லாம் யாருங்க தெளிக்கிறார் அந்தகாலத்தில் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோனே நாலு மணிக்கு எழுந்திரிச்சி சாணியை கரைச்சி போட்டு கோலம் போட்டுட்டுதான் அடுத்த வேலைய பார்ப்போம் இப்போ தண்ணிர் தெளிக்கிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமா இருக்குது ஸ்டிக்கரை வாங்கி ஓட்டிடறாங்க அந்த மாதிரி காலக்கட்டமாக மாறிட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்க நம்ம மாட்டு சாணம் தெளிக்கிறது வாசலில் நல்லது அந்த காலத்தில் இருந்து நம்ம அதை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் இப்போது வந்து கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்கனா அதை தான் வந்து கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் அவங்க நகரத்தில்லாம் எங்கே தண்ணி தெளித்தா சண்டை வந்துடுமோ அப்படினு சொல்லிட்டு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிவிட்றாங்க காலையில் எழுந்தது ஏழு மணி எட்டு மணிக்குக்கூட கோலம் போடுறாங்க அந்த காலத்தில்லாம் நாங்கள் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடுவோங்க எழுந்துரிச்சி மாட்டு சாணத்தை போய் எங்கள் வீட்டில் மாடு இல்லைனா போய் பக்கத்து வீட்டில் இருந்து மாட்டு சாணத்தை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி ஃபுல்லா வீடு ஃபுல்லா சந்து கிந்து எல்லா இடத்துலையும் தெளிப்போம் பூச்சிப்பொட்டு வரக்கூடாது அப்டிங்கிறதுனால் இந்த காலத்தில் அதெல்லாம் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லைங்க ஆனால் மாட்டு சாணம் வாசலில் தெளிக்கிறது நல்லது பூச்சிபொட்டு வரமால் இருக்கும் அப்படிங்கிற ஓரே காரணத்துக்காக தான்